புகைப்படம் எடுக்கிறது என்னோடய அப்பாவே வந்து புகைப்படம் எடுப்பார் அவர் அது தான் அவரோடய தொழில் அவர்கிட்டேருந்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஒர்க் ஷாப் அப்படிங்கறது நான் போயிருக்கேன் டெல்லியில் ஒரு வாட்டி நடந்துருக்குது அங்கே போயிருக்கேன் கோயமுத்துரில் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது நடந்துருக்குது அங்கேயும் நான் போயிருக்கேன் நிறைய தொழில்நுட்பங்கள் இப்போ வந்துருச்சி ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறதுலையே புகைப்படம் எடுக்கறதுலேயே அதைப் பற்றி நான் நிறைய கற்றுகிட்ருக்கேன் புதுசு புதுசாக டெக்னாலஜி வந்துருக்குது இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே வராங்க இது பண்ணுனால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதைப் பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுருக்கேன் நான் ஒரு புகைப்படம் எடுத்தேன்னால் அது எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு வேலை இருக்குது அதை என்னலாம் பண்ணணும் ஏன்னால் புகைப்படத்தை இன்னும் மெருகூட்டுறது அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள வந்து நான் கற்றுக்கிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்புகள் போய் அதெல்லாமே எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துருக்குது